மகளிர் குழு நடத்திட்டு இருக்கோம் நாங்கள் மகளிர் குழுன்னா நான் வந்து தலைவி என் கூட செயலாளர் ஒருத்தர் அதுக்கப்புறம் பதினெட்டு பேர் மொத்தம் நாங்கள் இருபது பேர் சேர்ந்து ஒரு குழு நடத்துகிறோம் அதுக்கு நான்தான் தலைவி குழு நடத்துகிறது ஃபர்ஸ்ட்டு வந்து எரநூறுபா கலெக்ஷன் பண்ணேன் அந்த எரநூறுபாவில் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஒரு மாதம் தர்றது அடுத்த ஆளுக்கு இன்னொரு மாதம் தர்றது அடுத்து அதுக்கடுத்த மாதம் வந்து ரெண்டு பேருக்கு வந்துடும் அப்டி ரெண்டாயரரூபா நாலாயரரூபா இப்படி கொடுத்து மகளிர் குழு சார்பாக கொடுத்தம்னா ரெண்டுரூபா இன்ட்ரஸ்ட்டு தான் அசலும் வட்டியும் சேர்த்து சேர்த்து கட்டணும் எப்படின்னா இப்போ வந்து அசல் அசல் வந்து நானூறூபா கட்டுறோன்னா அந்த ரெண்டாயரரூபாய்க்கு ஒருத்தருக்கு கொடுக்குறோன்னா அந்த ரெண்டாயரரூபாய்க்கு எவ்வளோ இன்ட்ரஸ்ட்டோ அது கட்டணும் அந்த மாதிரி கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக ஒருத்தர் வந்து இப்போ ஸ்கூலுக்கு வேணும்ன்னு கேக்கிறது ஒரு மாதம் ஒருத்தர் காலேஜூக்கு வேணும்ன்னு கேட்பாங்க ஒருத்தர் நான் கிரைண்டர் வாங்க போறேன்னு கேட்பாங்க ஒருத்தர் ஃபிரிட்ஜு வாங்க போறேன்னு கேட்பாங்க அந்த மாதிரி குழுவில் இருக்குறவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு அந்த மாதிரி கொடுப்போம் குழு காசு அந்த மாதிரி கொடுத்து காசு வட்டியும் இன்ட்ரஸ்ட்டு என்ன ஒன்றுன்னா அஞ்சு அஞ்சு மாதத்துலயே அசலும் வட்டியும் முடிஞ்சுடும் வெளியிலல்லாம் கடன் வாங்கினோம்னா வட்டி மட்டுந்தான் கட்ட முடியும் அசல் கட்ட முடியாது ஆனால் இந்த குழு மூலிமா காசு கொடுக்குறதால குழு குழு அசலும் முடிஞ்சுடும் வட்டியும் முடிஞ்சுடும் முதல்ல அஞ்சு மாதம் கொடுப்போம் அப்புறம் பத்து மாதத்துக்கு கொடுப்போம் இருபதாயரருபான்னும்போது அசல் ரெண்டாயரம் கட்டணும் வட்டி கட்டணும் அப்படியே கட்டிட்டு வரும்போது பத்தே மாதத்துல அசல் வட்டி இருபதாயரம் முடிஞ்சுடும் இந்த மாதிரி நிறையா பேருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கவர்மெண்ட்டு பேங்க் எல்லாம் போனீங்கன்னா இண்டியன் பேங்க் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணது இண்டியன் பேங்க்கில் மானிய லோன் கெடைச்சிது எங்களுக்கு மூணு லோன் மானிய லோனு அதில் தள்ளுபடி பண்ணுவாங்க எழுபத்தஞ்சாயரூவா தள்ளுபடி பண்ணுவாங்க அப்புறம் சுய சுய உதவிக்குழுன்னு சொல்லி ஆரம்பித்திருந்தோம் நாங்கள் அந்த லோன் வாங்கினோம்னு வெச்சுக்கோங்க அப்படியே இருபது பேரையும் கூட்டிட்டு போய் சைன் பண்ணணும் எல்லாமே அவங்களுக்கு ப்ரூஃப்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் நோட்டு மெயினாக நோட்டு பக்காவாக இருக்கணும் நோட்டு கரெக்டாக இருந்தால் தான் அங்கே லோனே கிடைக்கும் கவர்மெண்ட் லோனு அதனால் நாங்கள் நல்லா நடத்திட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி பேங்க் மேனேஜரே எங்களை பாராட்டினார் மாசம் மாசம் காசு எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுறோமோ அதை கொண்டு போய் அந்த மாதத்துலயே பேங்க்கில் போட்டுருணும் போட்டுட்டு முன் நாள் போடணும் மறுநாள் போய் எடுத்துட்டு வந்து யாருக்காச்சும் குழுவில் இருக்கறவுங்களுக்கு தரணும் அந்த மாதிரி மெயின்ட்டெயின் பண்ணிட்டு வந்தோம் மாசம் மாசம் பேங்க்குக்கு போய் அக்கவுண்ட்டில் விழுந்துட்டுதான் எடுக்கணும் நம்ம இங்கேயே கொடுத்தோம்னா அது கணக்கில் சேராது அதனால் பேங்க்குக்கு போய்விட்டு பேங்க் பாஸ்புக் என்ட்ரி வெச்சு அங்கே மீட்டிங்குன்னு ஒன்று போடுறப்ப அப்போது எல்லோருக்கும் புக்கு காம்மிப்போம் நோட்டு காம்மிப்போம் கணக்கு வழக்குலாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்வாங்க ஐயோ இவங்ககிட்ட குழு நடத்துகிறாங்க அவ்வளோ கரெக்டாக நடத்துகிறாங்கன்னு சொல்வாங்க அதே மாதிரி நான் முன்னேறுறதுக்கு காரணம் ஒரு கடை வெச்சுருக்கேன் முன்னேறுறதுக்கு காரணம் இந்த மகளிர் குழுவால் லோன் வாங்கினதால சுய உதவி மகளிர் சுய உதவிக்குழு அதில் லோன் வாங்கினேன் அந்த லோன் வந்து ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு பண்ணாங்க ஒருத்தர் காலேஜூக்கு கட்டினாங்க ஸ்கூலுக்கு கட்டினாங்க ஒரு சிலர் டூ வீலர் வாங்கினாங்க நான் வந்து கடை மளிகை கடை வெச்சுருக்கேன் நல்லா வியாபாரம் ஆகுது ஒரு சிலர் புடவ வியாபாரம் பண்ணுவாங்க ஒரு சிலர் அரிசி வியாபாரம் அப்படியும் ஒரு சிலர் கிரைண்டர் வாங்கிட்டு வந்து பெரிய கிரைண்டருங்க போட்டுக்கினு வீட்டுலேயே மாவு ஆட்டி வித்தாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த இருபது பேரும் அவங்க அவங்க கைத்தொழில் வீட்டுலயே இருந்து ஒன்று ஒன்று செய்வாங்க இதனால் நிறைய பேர் பயனடைஞ்சுருக்காங்க மகளிர் குழுவால் நிறையா பேர் பயனடைஞ்சுருக்காங்க மகளிர் குழுவினால ஐயோ இவங்க இங்கே காசு அமுக்குகிறாங்க அங்கே காசு அமுக்குகிறாங்கன்னு நிறையா பேர் புரளி வரும் ஆனால் எங்களுதுலாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நாணயமாக நாங்கள் குழு நடத்துவோம் நாணயமாக வருமானம் வந்துச்சு எங்கள் மளிகை கடை உருவானதுக்கு காரணமே மகளிர் சுய உதவிக் குழுதான் இது சுய உதவிக்குழுவில் ஒவ்வொரு சிலர் பொம்மை கடை வெச்சுருக்காங்க பொம்மை கடை வெச்சு அதுவும் நல்லா சேல்ஸ் பண்ணி அவங்களே ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்களே ரெடி பண்ணாங்க ஒரு சிலர் ரெண்டு மிஷின் வாங்கி போட்டு டெய்லரிங் மிஷினு டெய்லரிங்கு கற்றுக்கிட்டு கத்தும் இருக்கிறாங்க கற்று கொடுக்குறாங்க வர துணி வெளியில் வர துணியல்லாம் தைச்சி அதுலேயும் முன்னேறுறாங்க இன்றைக்கும் அவங்க சொல்கிறாங்க ஐயோ நீங்கள் மகளிர் குழுவால் நான் மிஷின் வாங்கி எனக்கு வயிற்று பொழப்பு இன்றைக்கு அதனால் தான் போகுது இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் இப்போத்திக்கு கஷ்டம் இல்லாமல் போய்விட்டு இருக்குது இந்த மகளிர் சுய உதவிக்குழுவால் ரொம்ப நன்மையாக இருக்குது எங்களுக்கு குழு நடத்திட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்து வருஷம் ஆச்சு அந்த குழு காசு வட்டி எல்லாம் பிரித்து கொடுத்தோம் பிரித்து கொடுத்தது அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக ஆகிருச்சி ஐயோ நம்ம காசு சும்மா சாதாரணமாக எரநூறுபா கட்டுற மாதிரி இருந்துச்சி பார்த்தா இவ்வளோ பைசா தராங்களே பத்து வருசத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப நீங்கள் ஆரம்பிங்க ஆரம்பிங்கன்னு சொல்லி அடுத்த மாதமும் அப்படியே திரும்ப ஆரம்பித்தோம் திரும்ப ஆரம்பிக்கும்போது திரும்பவும் அஞ்சு வருஷம் ஆச்சு பிரித்து கொடுத்தோம் அமௌண்ட் அதிகமாக வருது சமாளிக்க முடியல நிறையா பேருக்கு வெளியில் கொடுக்க வேண்டியது இருக்கா வாங்குறோமா அதுவும் இந்த கொரோனா டயம்லலாம் கொடுத்துட்டு வெளியில் காசு வாங்குகிறதுன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அதனால் அஞ்சே வருசத்தில் கேன்சல் பண்ணோம் திரும்ப நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு மேடமும் எங்களுக்கு தகுந்த மேடம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க மகளிர் மேடமு அவங்களும் சிஓ மேடம் அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க இப்படி நடத்தணும் வழிமுறைலாம் சொல்லி கொடுத்தாங்க அதையே ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தோம் பேங்க் மேனேஜர்லாம் சூப்பராக எங்களுக்கு போகிறதுக்கு நல்லா இப்படி பண்ணுங்கம்மா இப்படி பண்ணுங்கம்மான்னு வேறு கரெக்டாக அது பிரகாரம் பண்ணால் கரெக்டாக லோன் கெடைச்சிது லோனு நல்லா வாங்கி கொடுத்தோம் எல்லோருக்கும் சந்தோஷம் ஏன்னா மானிய லோன் வாங்குகிறதால தள்ளுபடி ஆகுது அப்படின்னு ஒரே சந்தோஷம் இன்றைக்கும் எங்களுக்கு பேர் இன்னுமும் நடத்திட்டு வர்றோம் நல்ல பேர் இருக்குது எங்களுக்கு அதனால் நாங்கள் கடை வெச்சு முன்னேறுறன்னா இந்த மகளிர் குழுவால் மட்டுந்தான் நாங்கள் முன்னேறுறது இல்லாமல் நான் முன்னேறுனது இல்லாமல் என்னை நம்பி இருபது குடும்பம் முன்னேறுதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது நீங்கள் கொடுத்த காசில் தான் நான் வந்து ஒரு கிரைண்டரு வாங்குனேன்றாங்க ஒரு சிலர் ஒருத்தர் ஃபிரிட்ஜு வாங்குனேன்றாங்க ஒருத்தர் ஏசி வாங்குனேன்றாங்க அப்படி வீட்டுக்கு தேவையான பொருள் ஒவ்வொரு மாதம் ஒன்னொன்னு வாங்கி போடுறாங்க இன்னைக்கி பார்த்தீங்கன்னா வீடு இல்லை டிவி இல்லாத வீடே இல்லை டிவி வாங்குறாங்க எல்லாமே இருக்குது பரவாயில்ல இந்த குழு நான் எதுக்கு கட்டணும்ன்னு ஃபர்ஸ்ட்டு நெனச்சவங்கள்லாம் இன்னைக்கி திரும்ப போடுங்க திரும்ப போடுங்கன்னு எங்களை வந்து கம்ப்பல் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு நாங்கள் நல்லா நடத்தி கொடுத்தோம் எங்களுக்கு அதில் வர்ற இன்ட்ரஸ்ட் ரெண்டுருவா இன்ட்ரஸ்ட்டு பேங்க்கு லோன் வந்து வட்டி கம்மி எழுபத்தஞ்சு காசுதான் வட்டி போடுவாங்க அதனால் அதுக்கு பேங்க் பேங்க்கு லோனும் கட்டுவாங்க ஜனங்கள் அதே மாதிரி என்கிட்டே வாங்குகிற இதுவும் மகளிர் குழு காசும் ரெண்டுருபா இன்ட்ரஸ்ட்டு அதையும் கரெக்டாக கட்டுவாங்க யாரையும் கொறை சொல்ல முடியாது எல்லோரும் வேலைக்கு போய்விட்டு கஷ்ட இப்போ வீட்டில் இருக்கோ இல்லையோ முன்ன பத்தாந்தேதி ஆனால் கொண்டு வந்து எனக்கு காசை கட்டிட்டு போய்விடுவாங்க யாரையும் வீடேறி போய் நான் கட்டுங்கன்னு கேட்ட நாளே கிடையாது அதே மாதிரி மீட்டிங்குக்கு வாங்கன்னு சொன்னோம்னா கரெக்டாக வந்து அட்டெண்ட் பண்ணிவிடுவாங்க ஜனங்கள் இத்தனை இத்தனை மணிக்கு எல்லாம் வேலைக்கு போறவங்க வெளியில் போறவங்க அது கழனி வேலைக்கு போறவங்க சில பேர் வந்து டெய்லரிங்கு கற்றுக்கிட்டாங்க சில பேர் வீட்டில் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி ஈவினிங்கில் தான் பெரும்பாலும் மீட்டிங் வைப்பேன் ஆறு மணிக்கு மேலே அந்த மீட்டிங்குக்கு எல்லோருமே வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க மீட்டிங்குக்கு நான் வரலன்ற ஆளே கிடையாது எல்லோரும் வருவாங்க சரி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வர்றாங்களேன்னு அவங்களுக்கு காஃபி போட்டு ரெண்டு பிஸ்கட் கொடுப்போம் அதுக்கே அப்படி பாராட்டிவிட்டு போவாங்க பரவாயில்லையே நீயுந்தான் கடையும் பார்த்துக்குற வேலையும் செய்கிற நாங்கள் வந்தால் எங்களுக்கும் இந்த மாதிரி இவ்வளோ அனுசரிணையா இருக்க அப்படின்னு பாராட்டுவாங்க அதே டயமில் எங்கள் நோட்புக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளியராக இருக்கும் மீட்டிங் ஒவ்வொரு மாதமும் மீட்டிங் வைக்கும்போது அந்த பாஸ்புக்கும் நாங்கள் வெளியில் கொடுத்தோம் பார் இருபது பேருக்கும் அதுவும் அந்த வெளியில் இப்போ இருபது பேருக்கு கொடுத்த காசும் இந்த வரவும் கரெக்டாக இருக்கும் வட்டி காசும் கரெக்டாக இருக்கும் எல்லோருமே பாராட்டுவாங்க பரவாயில்லையே கணக்கு வழக்குலாம் இவ்வளோ கரெக்டாக இருக்குதேன்னு அது மட்டும் இல்லை இந்த இருபது பேருக்கு மட்டும் குழு இல்லை வெளியில் யாராச்சும் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு காசு கொஞ்சம் கொடுங்க மகளிர் குழு சார்பாக ஐயோ பையன் காலேஜ் போகாம நிற்கிறான் இஸ்கூல் போக ஃபீஸ் கட்ட முடியல எனக்கு அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு இந்த ஆப்ரேஷனு அந்த ஆப்ரேஷன் இருக்குது எனக்கு ஹாஸ்பிட்டல் பார்க்கணும் அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா குழுவில் இல்லாதவங்களுக்கும் என்னோடய பேர் போட்டு எடுத்து கொடுப்பேன் அதே மாதிரி இன்ட்ரஸ்ட்டோடு கொண்டாந்து அழகாக வட்டியோடு கொண்டு வந்து வட்டியும் அசலும் கட்டிட்டு போய்விடுவாங்க யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணதில்லை குழுவில் நல்லபடியாக குழு இது வரைக்கும் நடத்திட்டு வர்றோம் எங்களால் வந்து இருபது பேமிலி பிழைக்கிது அப்படின்னும்போது எங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குது நான் எங்களை பாராட்டுகிறாங்க வெளியில் போய்விட்டு ஐயோ அவங்க குழுவா அவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்காங்களே பரவாயில்லயே சுய உதவிக்குழு நல்லா பண்ணுறாங்களேன்னு சொல்லி ஒரு சில எடத்துலலாம் வந்து குழு காசை வாங்கிக்கினு காசும் கொடுக்காம வட்டியும் போட்டு கொடுக்காம அசல் கட்டின அசல் கூட கொடுக்காம நிறையா பேர் ஏமாத்துகிறாங்க அதே மாதிரி பேங்க்குக்கு போனால் எங்களையே மேனேஜர் கேட்டுருக்காரு ஏங்க நீங்கள் பேங்க்கில் இவ்வளோ கரெக்டாக கொண்டாந்து லோன் கட்டுறீங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கறவுங்க இந்த மாதிரி கட்டுறதில்லையே கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அது மாதிரி நாங்களும் வந்து எத்தனையோ முறை நீங்கள் லோன் கட்டலயாமே உங்களை வர சொன்னாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம் அதனால் எங்களுக்கு கரெக்டாக அந்த பத்து தேதி ஆச்சுன்னா வீட்டை தேடி காசு வந்துடும் நல்லபடியாக நடக்கிறோம் இன்னைக்கி தினத்தில் கடை வெச்சு மளிகை கடை தான் வெச்சுருக்கேன் இந்த சுய உதவிக்குழுவால் நல்லா ஓஹோன்னு போய்ட்ருக்கு நல்லா நடத்துகிறோம் இனிமேலும் நடத்துவோம் இனிமேலும் நாலு பேருக்கு உதவி பண்ணணும்ன்ற ஆசை இருக்குது எங்களுக்கு பண்ணுவோம்

ஒரு டயம் வந்து அம்மாவுக்கு கீழே விழுந்து கால் ஒடஞ்சிடுச்சி நான் பேங்க்குக்கு எல்லாம் போக முடியாத சூழ்நிலையில் இருந்தேன் இல்லைங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அம்மாவை பார்க்கவே சரியாக இருக்குது நான் குழு கேன்சல் பண்ணி தந்துட போகிறேன் அப்படின்னேன் இல்லை இல்லை நீங்கள் அதெல்லாம் பண்ணவே கூடாது உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள் எதுன்னா நோட் எழுதணும் என்ன பண்ணணுமோ நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஆனால் குழு நீங்கள் நடத்திட்டுதான் இருக்கணும் நாங்கள் உங்களை விட்டுட்டு வேறு இடத்துல போய் ஜாயின் பண்ண மாட்டோம் நீங்கள் கரெக்டாக பண்றீங்க அதே சமயத்தில் நாங்கள் எப்படி இருந்தவங்க இன்னைக்கி இந்த அளவு முன்னேறி இருக்கிறோன்னா உங்களால்தான் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழுன்றது வந்து மகளிர் குழுன்றது வந்து மகளிருக்கு மட்டும் இல்லை இதே நம்ம ஒரு வீட்டில் ஒரு இந்த மாதம் சம்பளம் வரலையா இதுலேருந்து ஒரு பத்தாயரரூபா குடுங்கன்னு வாங்கிட்டு போகிறாங்க அந்த பத்தாயரரூபாயை மாதம் ஆயரரூபா எரநூறுபா வட்டி ஆயிரத்தி எரநூறுபா கட்டுறாங்க பத்தே மாசத்தில் அசல் வட்டி முதல் மாதம் எரநூறு கட்டினா அடுத்த மாதம் நூற்றி எண்பது அடுத்து நூற்றி அறுபது நூற்றி நாற்பது அசல் குறைய குறைய வட்டியும் கொறைஞ்சினே வந்துடும் ஆயரூபா அசல் கட்டிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த வட்டி கம்மியாகிடும் அடுத்து ரெண்டாயரரூபா கட்டிவிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த வட்டி கம்மியாகிடும் அப்படியே கொறைஞ்சிக்கினே வரும்போது லாஸ்ட்டில் வரும்போது ஆயிரத்தி இருபது ரூபா அப்படி கட்டுவாங்க கட்டும்போது அவங்களுக்கு ஒரே திருப்தி ஆகிடும் பத்தே மாசந்தான் கண்ணு தெரியாமல் முடிஞ்சுடிச்சி அசலும் வட்டியும் ரெண்டும் முடிச்சுட்டேன் இதே வெளியில் வட்டிக்கு வாங்கிருந்தேன்னா வட்டி மட்டுந்தான் கட்டினு வர முடியும் அசல் கட்டியிருக்க முடியாது அதனால் நிறையா பலன் இதனால் நாங்கள் நிறையா அனுபவித்திருக்கோம் நீங்கள் வந்து குழுவை கேன்சல் பண்ணவே கூடாது நடத்திட்டுதான் வரணும்ன்னு இன்னுமும் எங்கள் ஜனங்கள் எங்களை விடுற மாதிரி இல்லை நாங்களும் நடத்திட்டு வர்றோம் எங்கள் மளிகை கடையும் நல்லா ஓஹோன்னு போகுது மகளிர் குழுவுக்கு சுய உதவிக்குழுன்னு போட்டுவிட்டு எங்கள் குழு பேர் வெச்சு போட்டிருக்கேன் நல்லா நடத்திட்டுருக்கோம் நல்லா பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி நீங்களும் குழு நடத்துகிறதுன்னா நல்லா பண்ணுங்கள்